இந்தியாவில் உணவுமுறை எப்படி இருக்குன்னா காலையில டிஃபன் டிஃபன்னு சொன்னாலே இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி இந்த மாரி தான் மதியத்துக்கு எப்போதும் போல் சாம்பார் சாதம் ரசம் கூட்டு பொரியல் நைட்டுக்கும் அதே மாரி இட்லி தோசை அந்த மாதிரி தான் பிரபலமான உணவு அப்படின்னா என்ன ரொம்ப ஃபேமஸ்னா இந்த சாப்பாடு காரக்குழம்பு சாம்பார் இதை தவிர்த்து போனால் பிரியாணி இது தான் ரொம்ப ஸ்பெஷல் மசாலா வகைகள்னு பார்த்திங்கனா இப்போ பேக்கெட்டில் வர்றது மசாலா இல்லாமல் சும்மா மசாலா இயற்கையான மசாலாப் பொருள்கள்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது தான் இயற்கையான மசாலா அந்த அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பவுடர்லாம் நெதாது நிறத்துக்காக யூஸ் பண்ணி தான் இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாரிலாம் வந்துருக்கு இயற்கையான மசாலான்னா அதுதான் பட்டை கிராம்பு ஏலக்காய் அவ்ளோ தான் இந்திய உணவுமுறை தான் ரொம்ப ஹெல்த்தியான உணவு முறையே அன்றாட வாழ்க்கையில் தயாரிக்குறதுன்னா நாங்கள் என்ன தயாரிப்போம் இட்லிமாவு அரைப்போம் மற்றபடி தயிர் போடுவோம் பாலைக்காச்சி ஒர ஊற்றி அதை தயிராக்குவோம் அவ்ளோ தான் தாங்க தயாரிக்கிறது